ஆ சார் நாங்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் சாப்பிட எங்களுக்கு பத்து பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு வேணும் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் பாதி பேர் பின்னாடி வந்துகிட்டுருக்காங்க ஆ எனக்கு வெஜ் நாண்வெஜ் ரெண்டுமே தேவைப்படுது

ஆ என்னென்ன இருக்குது சாப்பிட ஆ ரெண்டுமே சொல்லுங்கள் ரெண்டுமே தான் தேவைப்படும்

ஆ எங்களுக்கு ஃபுல்லு தாங்க ஆ சரி இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தானே செய்கிறாங்க ஏன்னா ஏன்னா வெளிலலாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட பயமாக இருக்குது ஏன்னா ஓகே சார் ஆ நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் பின்னாடி ஒரு எட்டு பேர் வந்துகிட்ருக்காங்க மொத்தம் பத்து பேர் நாண்வெஜ் அண்டு வெஜ்ஜு மிக்ஸ் தான் ஆ நாங்கள் எங்களுக்கு ரெண்டு ஃபுல் சிக்கன் பிரியாணி போதும்

அவருக்கு அவருக்கும் சிக்கன் பிரியாணி தானே அவங்க நான் எட்டு பேர் வந்தோனே அவங்க ஆர்டரு பண்ணுவாங்கள் அதுக்கடுத்து அவங்க கேட்குற மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வேற எங்களுக்கு சிக்கன் பிரியாணி போதும் அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் அவங்க வந்ததுக்கப்பறம் கேட்டுக்கலாம் இல்லை அவங்களும் சாப்பிட தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அவங்க கொஞ்சம் வர லேட்டாகுது ம் வந்துடுவாங்க ஆ அதுதான் ப்ரோ சாப்பிட்லாம் வந்து அவங்கலாம் பார்த்துதான் நம்ம ஏதோ ஆட்ரு பண்ணி வீணாக போயிடுச்சுனால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அதனால அவுங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சத ஆட்ரு பண்ணதுக்கப்புறம் சாப்ட்டுக்கலாம் இல்லை இப்போதான் பர்ஸ்ட் டைம் இப்போதான் வரோம் இந்த கடையிலே ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு ஒன்று இருக்குல்ல அது என்ன இல்லை இங்கே இங்கே இருந்த டிஷ்ஷு கொஞ்சம் ஃபேமஸ் இதே இருக்கதுலே நல்லாருக்கும்னால் எந்த டிஷ் நல்லாருக்கும் ஆ ஆ இங்கே இன்னொன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து நான் வந்து நாண்வெஜ் தான் அதிகமாக சாப்பிடுவேன் அப்பறம் நாண்வெஜ்லே ஏதோ எதோ டிஷ் கேள்விப்பட்டேன் அது வந்து

ஆ நாண்வெஜா ஆ எனக்கு வந்து எங்க வந்து இப்போதைக்கி ரெண்டு ஃபுல் சிக்கன் பிரியாணி அப்பறம் சிக்ஸ்டி ஃபைவ் போதும் அப்புறம் எனக்கு வந்து மட்டன் கோலாவும் ஃபிஷ் ஃப்ரையும் வேணும் எவ்வளோ ஆகும் ஆ மட்டன் கோலாவும் ஃபிஷ் ஃப்ரையும் ஆ அது எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அதுதான் வேணும் மட்டன் கோலாவும் மட்டன் ஃப்ரையும் வேணும் ரெண்டுத்துலயுமே ஃபுல் கொடுத்துருங்க மட்டன் கோலாவும் ஃபிஷ் ஃப்ரையும் ஃபுல்லாவே கொடுத்துடுங்க ரெண்டுமே